பைக்குன்றது ஒரு எமோஷன் தான் இப்போ வந்து அதை ஓட்டும் போது நம்மளுடைய உள்ளே ஒரு ஃபீல் வந்து அது ஒரு வைப்ரேஷன் மூலிமா காற்று அடிக்கின்ற விதத்தில் நம்மளோட ஸ்பீடு தகுந்து நம்ம ஓட்டுகிற வழியை பொறுத்து நம்மளுக்கு அது சந்தோஷம் தரும் இப்போ எப்பேர்ப்பட்ட இடத்துலையும் நம்ம வண்டியை ஓட்ட முடியும் ஆனால் அந்த வண்டியை வந்து நம்மளுக்கு பிடித்ததா இருக்கணும் அதோடைய திறன் நம்மளுக்கு பிடிச்சதா இருக்கணும் நம்மளுடைய பாதை சரியாக இருக்கணும் நம்மளோடய நோக்கம் சரியாக இருக்கணும் அதோடைய திறன் தான் நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியை தரும் அதை திடிர்னு எடுக்கும் போது ஒரு ஃபீல் வரும் பாருங்கள் அதெல்லாம் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஃபீல் கொடுத்து எப்பேர்ப்பட்ட இடத்துலையும் அது வந்து ஓட்ட முடியும் இப்போ இல்லை இப்போ வர வண்டியெல்லாம் அழகாக இருக்கும் பார்க்கம் போதே ஒரு அழகு தரும் நம்மள ஈர்க்கும் அந்த வண்டி ஈர்க்கும் அப்படியே டேரெக்டாக காந்த சக்தியை போல் நம்மளை ஈர்க்கும் அந்த வண்டியை ஓட்டு ஓட்டு ஓட்டு நம்மளை வந்து துள்ள வைக்கும் அப்படியே அந்த மனதில் அந்த வண்டியை எடுத்து கிக்கரை அமித்தி இல்லைன்னா அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு முறுக்கு முறுக்குனால் அதோடய சத்தம் அதோடய சத்தம் இருக்குது பாருங்கள் அதாங்க நம்மளுக்கு சந்தோஷமே ஆனால் அதுக்கு வந்து நம்ம தேவையான சாப்பாடை நம்மளுக்கு வந்து அதோடைய எரிபொருள்லாம் நம்ம அதுக்கு தரணும் ஆனால் அந்த எரிபொருள் தான் நம்ம மகிழ வைக்க வேண்டிய ஒரு பொருள் நம்ம அந்த வண்டியை எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கிறமோ அதே மாதிரி அதுவும் நம்ம ஓட்டும் போது நம்மள பார்த்துக்கும் எந்த ஒரு அடியும் படாமல் எந்த ஒரு செயல் இலக்கமும் இல்லாமல் நம்மளை வந்து பூப்போல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடும் அதுவும் சரியான நேரத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய வேகத்தில் கொடுத்தோன்னா அந்த காற்றை கிழித்துக்கிட்டு போகும் பாருங்கள் அதெல்லாம் வேறே மாதிரி சந்தோஷமாக இருக்கும் இப்போ இருக்கிற எல்லா இடத்துலையும் அதோடய திறனும் வேகமும் நம்மளுக்கு தேவைப்படும் அதே நேரத்தில் நிறையா விஷயங்கள் செய்யும் போது நம்மளுக்கு ஒரு ஆசையை தூண்டும் அந்த ஆசை வந்து எப்பேர்ப்பட்ட இடத்துலையும் நம்ம வந்து இருக்கும் இருக்க முடியும் அதே நேரத்தில் செயல்படவும் முடியுங்கிறத நம்மளுக்கு காட்டும் இப்பேர்ப்பட்ட வண்டியை நம்ம ஓட்டும் போது ஒரு ஆசையுடனும் ஒரு அன்புடனும் நான் அதை பார்த்துக்கிட்டு நம்ம ஓட்டினா அதே நேரத்தில் நம்மளுக்கு அந்த சுகம் தரும் பாருங்கள் அதெல்லாம் வேறே லெவல் சுகம்